நான் வந்து இன்னும் எனக்கு புடிச்சிருக்கு ஆனால் அது வந்து முயற்சி செய்யாமல் இருக்கிறது வந்து கேக்கு தான் கேக்கை வந்து அதோடு ரெசிப்பியை வந்து கற்றுக்கிட்டு அது கேக் வந்து செய்யணும் அப்புறம் சைனீஸ் ஃபுட்டுலாம் நிறைய பண்ணனும் ஏன் வந்து நான் இன்னும் கேக்கு கற்றுக்க வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னா அது வந்து கேக் வந்து நல்லா செய்கிறவங்க கிட்ட ஒரு பேக்ஸ் கிட்ட தான் நாம போய் அதை கற்றுக்க முடியும் கற்றுக்குறது வந்து எப்படின்னா ஒரு க்ளாஸ் போயிட்டு தனியாக சொல்லித்தருவாங்கல்ல அங்கே போயிட்டு கலந்துட்டு அங்கே போய் சேர்ந்து அது வந்து பேக்ஸ் வந்து எப்படி கேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண் ஒரு ஒரு அதோடய கன்சிஸ்டன்ஸியை பார்த்து அவங்க வந்து நல்லா சொல்லித்தருவாங்க அப்போ மட்டும் நம்ம வந்து ஒரு பேக்ஸை செய்ய முடியும் க அது வந்து இப்போ டிஃப்ரன்ஸ் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குதுல்ல அதனால் வந்துட்டு அதை ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணனும் எவ்வளோ எவ்வளோலாம் யூஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சி தான் அதை வந்து நம்ம செய்ய முடியும் அப்போ தான் ஒரு ஒரு நல்ல ஒரு பேக்ஸாக நம்ம வந்து மாற முடியும் அதனால் மட்டும் அதனால் வந்து நான் இன்னும் அதை கற்றுக்கல ஆனால் அதை கற்றுக்கணும் அதுக்கு வந்து கேக் செய்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஓவன் வேணும் ஓவனுங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்து என் கிட்ட இல்லை அதனால் வந்து அதை செய்யலை அப்புறம் அதனோடய இப்போது கேக்குக்கு வந்து ஒவ்வொரு நிறைய கன்சிஸ்டன்ஸி இருக்குது இவ்வளோ இதெல்லாம் இப்படி பண்ணனும் அப்டிங்கிறது அப்றம் ஒரு சைனீஸ் ஃபுட்டு வந்து நம்ம உருவாக்கணும் அது வந்து சைனீஸ் ஃபுட்டை வந்து நான் மேக் பண்ணனும் அது இன்னும் நான் கற்றுக்கல அதோடய ரெசிப்பியும் இன்னும் எனக்கு தெரியல அது வந்து ஒரு சைனீஸ் மாஸ்ட்டர் கிட்ட அந்த மாதிரி அவங்ககிட்ட மட்டுந்தான் ஒரு போய் கற்றுக்கணும் கற்று அவங்க சொல்லித்தருவாங்கள அது நம்ம யூஸ் பண்ணோம்ன்னா நம்ம நல்ல ஒரு செஃபாக மாறலாம்